எங்கள் ஊரில் கை கால் முறிஞ்சால் நாங்கள் சிங்கிரி வளையம் போய் எண்ணெய் கட்டு தான் போடுவோம் அது போடறதுனால் பழைய மாதிரியே ஆயிடும் நம்ம கை கால் உடஞ்சாவோ நம்ம பழைய நிலைமைக்கி நம்ம எப்படி பழசாக அதாவது முன்னாடி எப்படி இருக்கோமோ அதேமாதிரி வேலை பண்ணலாம் ஆனால் வந்து டவுனில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது அவங்க உடனே ஹாஸ்பெட்டல் போவாங்க அங்கே போய் ப்ளேட் வச்சு ஆபரேஷன் பண்ணுவாங்க அந்த ப்ளேட் எடுக்குறதுக்கு ஒருவாட்டி ஆபரேஷன் பண்ணுவாங்க காசை கொடுத்து மறுபடியும் நோயை வாங்கினாலும் அது வந்து க்ளிராக இருக்காது ஆனால் அப்படி எண்ணெய் கட்டு வந்து அப்படி கிடையாது இவங்க எண்ணெய் கட்டு போட்டாங்கன்னால் அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு எண்ணெய் விட்டுட்டே இருக்கணும் அந்த எண்ணெயில் அந்த கட்டு ஊறிகிட்டே இருக்கும் ஆனாலும் அது வந்து சீக்கரமாக ரெடி ஆகிடும் கால் வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே கால் உடஞ்சாலும் சரி கை உடஞ்சலும் சரி அது எண்ணெய் கட்டு போடறதுனால் சீக்கிரமா சரி ஆயிடும் பதினஞ்சு நாளைக்கு எண்ணெய் கட்டு போடுவாங்க அதுக்கு மேல் முட்டுக்கட்டு போடுவாங்க அது நாம எப்போதுமே நேச்சுரல்லாக நம்ம எப்போ இருக்குறோமோ அதே மாதிரியே இருக்கும் ஆனால் ஆபரேஷன் பண்றதுனால் அந்தமாதிரியெல்லா இருக்காது அது எப்படினா ஆபரேஷன் பண்ணி எடுக்குறதுனால் நம்ம பழைய மாதிரியே இருக்குறதில்லை கை வந்து நாம நார்மலாக எந்த வெயிட்டும் தூக்க முடியாது கொஞ்சம் நாள் ஆனால் ரொம்ப வலி இருக்கும் அதுக்குள்ளே குடச்சல் இருக்கும் அந்தமாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்கிறாங்க டவுனில் இருக்குறவங்க ஆனால் எங்கள் கிராம பக்கமெல்லாம் எண்ணெய் கட்டு போடறதுனால் வயசானவங்களா இருந்தாலும் சரி வயசு புள்ளைங்க பசங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கும் எண்ணெய் கட்டு போடறதுனால் நார்மலாக இருக்கிறாங்க எப்போவும் போலவே வேலை செய்யறாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது அது தான்